ஆமாம் ஸ்டேட் பேங்க் கோல்டு லோன் டிப்பார்ட்மெண்ட் தான் நீங்கள் ஆ சொல்லுங்கள் அஞ் அஞ்சு பவுன் ஓகே ஸோ அஞ்சு பவுன் பார்த்திங்கன்னா ஒன் கிராமுக்கு இப்போது நாங்கள் த்ரீ தெளசண்ட் நயன் ஹண்ட்ரட் தரோம் பட்டு என்னென்னா நீங்கள் சொல்கிற அஞ்சு பவுன் வந்து எங்கள் நகை மதிப்பீட்டாளர் செக் பண்ணிட்டு உங்கள் நகையோட பியூரிட்டி ப்ளஸ்ஸு அதோடய கல் அந்த இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் எவ்வளோ கிராம்ஸ் எவ் வ வரும்னு சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறந்தான் வரும் இப்போது கரெண்ட் ரேட் வந்து ஒன் கிராமுக்கு வந்து த்ரீ தெளசண்ட் நயன் ஹண்ட்ரட் தரோங்க நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் பே பண்ணிக்கலாம் பட்டு எடுக்கிற பீரியட் வந்து சிக்ஸ் மன்த்ஸ் கழிச்சு தான் எடுக்க முடியும் பே பண்ணுறது வந்து நார்மலாக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து ப்ரின்சிபல்லையும் கட்டாகும் ஸோ இன்ட்ரஸ்ட் மட்டும் இல்லை நீங்கள் ப்ரின்சிபல்லுக்குகூட பே பண்ணிக்கலாம் ஆ மொத்தமாக நீங்கள் பே பண்ணுறிங்கன்னா கூட ஒரு மினிமம் த்ரீ மன்த்ஸ் அங்கே இ இருந்துதான் ஆகணும் த்ரீ மன்த்ஸ் கழிச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ ஸோ தட் நீங்கள் மூணு மாசத்துக்கு உள்ளார எ அந்த நகையை எடுக்கமுடியாது பட் நீங்கள் அதை கட்டிடலாம் வட்டி உங்களுக்கு ஏறாது இல்லை நீங்கள் பேங்க் ஆப் இருக்குதில்ல உங்கக்கிட்ட இல்லை ஆட்டோமேட்டிக் டெபிட்டும் இருக்குது ஆப்பும் இருக்குது ஸோ நீங்கள் ஆப் மூலயமாக்கூட பே பண்ணிக்கலாம் நீங்கள் பேங்க் வரணும்னு அவசியம் இல்லை வித்தின் ஒன் அவர் நாங்கள் முடிச்சி கொடுத்துருவோம் யா யா வெல்கம்